இந்தியாவின் நல்வென் மொழியான இந்திக்கூட தமிழையும் ஒப்பிட்டு தான் சொல்லுறாங்க ஏன்னா சங்ககாலத்துளுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மொழியும் இந்தி மொழியும் எப்படி சொல்லிருக்காங்கன்னா இந்த சிவனோட இரண்டு கண்கள்லிருந்து தான் ஒரு வலது கண் வந்து ஹிந்தியாகவும் இடது இடது கண் வந்து தமிழ் மொழியாகவும் இருந்ததாகவும் அது வடமொழியை பாணினிக்கு தமிழ் மொழியை வந்து அகத்தியருக்கும் சிவனே கொடுத்ததா தான் ஒரு வரலாறு இருக்குது அதனால் ஆதி மொழி சொல்லாக இந்தியும் தமிழும் க பழங்காலத்துல ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதல்ல தோன்றிய மொழிகளாக இருக்குது அதனால் இந்திக்கு நிகராக தமிழையும் தமிழுக்கு நிகராக இந்தியையும் சொல்லுறதுனால தான் எல்லா செம்மொழிகளாக எல்லாம் விளங்குகிறது அதே போல் இந்தியில் இருந்தும் தமிழ்க்கு பல வார்த்தைகளும் தமிழ் மொழிலிந்து இந்திக்கு சில வார்த்தைகளும் பேச்சுவழக்காக கலப்பு சொற்களாகவும் இருந்து வருகிறது என்று நான் நினைக்கிறேன்